நேரமும் பொருட்களும் குறைவாக இருக்கும் போது நான் என்ன சே சமைப்பேன் அப்படினா தக்காளி சாப்பாடு ஏன் தக்காளி சாப்பாடு அப்படின்னா அது வந்து ரொம்ப கொறைஞ்ச பொருளை வச்சு நம்ம சமைக்க முடியும் அதுக்கு வந்து ரொம்ப இம்பர்ட்டனான பொருள் அப்படின்னா தக்காளி வெங்காயம் இருந்தாலே போதும் கொஞ்சம் லைட்டாக மிளகாய்த்தூள் போட்டு நம்ம வந்து அதை செஞ்சு முடிச்சிடுவோம் அது வந்து ரொம்ப டைம் எடுக்காது நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அதுக்கு அதிகமான பொருளும் வந்து தேவைப்படாது இப்போ அதிகமான பொருட்கள் இல்லாத நேரத்திலேயும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அவசரமாக வேலைக்கு போகணும் இல்லை வெளியே எங்காவது போகணும் அப்படிங்கிற நேரத்துலேயும் வந்துட்டு நம்ம ஈஸியாக செய்கிறோம் அப்படின்னா நம்ம தக்காளி சாப்பாடு செஞ்சுப்போம் இதே நம்ம எங்காவது கிளம்புறோம் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து வெளியப்போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம தக்காளி சாப்பாடை வந்து எடுத்துட்டு போய்க்கலாம் அது வந்து ஒ ஒரு நாள் ஃபுல்லா அது நமக்கு வந்து கெடாமல் அப்படியே இருக்கும் அதனால வந்துட்டு அதிகமாக எல்லாருமே வந்து செய்கிறாங்க அப்படினா தக்காளி சாப்பாடாக மட்டுந்தான் இருக்கும்